எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஆப்பக்கூடல் இந்த ஆப்பக்கூடல் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஆப்பக்கூடல்லருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பக்கூடல் பவானியில் இருந்து சத்தியமங்கலம் போகற தேசிய நெடுஞ்சாலையில இந்த பதிமூணாவது கிலோ மீட்டரில் ஆப்பக்கூடல் இருக்கு இந்த ப ஆப்பக்கூடலில் பவானி ஆறு ஓடுது இந்த பவானி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகி பவானி சாகர் வழியாக பவானியில வந்து கலக்குது அந்த கலக்கிற இடத்துக்கு பேர் கூடுதுறை அங்கே வந்து சங்கமேஸ்வரர் கோயில் இருக்கு இது வந்து சேலத்தில் இருந்து மேட்டூரில் இருந்து உற்பத்தி ஆகிற காவிரி ஆறும் பவானி சாகரில் உற்பத்தி ஆகிற பவானி ஆறும் இரண்டும் கலக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு கூடுதுறைங்கிற பேர் வந்துச்சு அந்த கூடுதுறையில இருக்கிற சங்கமேஸ்வரர் கோயில்லையும் ஒரு ஆறு இருக்குறதாகவும் அந்த இடத்துல மூன்று ஆறும் சேருறதுனால இது வந்து மூணு ஆறு கலக்கறதுனால இந்த இடத்துக்கு பேர் முக்கடல்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த பவானி ஆறு இப்படி தான் எங்கள் ஊர் வழியாக தான் போகுது அடுத்து எங்கள் ஊரோட இயற்கை வளம்னு பார்த்திங்கன்னா கரும்பு அதிகம் உற்பத்தி கரும்பு அதிகம் விளை விக்கிறோம் ஸோ முக்கியமாக இருக்கிற விளைநிலங்கள் எல்லாமே கரும்பு உற்பத்தி பண்ணுறது தான் அதுக்கு அடுத்து தென்னை வச்சுருக்காங்க மஞ்சளும் வச்சுருக்கோம் அடுத்து இந்த கரும்பை சுகர் ஃபேக்ட்ரி இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் சுகர் ஃபேக்ட்ரி வந்து சத்தி சுகர்ஸோடது சுமார் முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் இருக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணுற கரும்பை அங்கே சுகராக மாற்றுறாங்க சுகர் மட்டும் அங்கே உற்பத்தி பண்ணுறது இல்லை எ மின்சாரமும் தயாரிக்கிறாங்க அந்த மின்சாரம் தயாரிச்சு அதை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த சக்தி சுகர் இருக்கறதுனால எங்கள் ஊர் மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற சுமார் ஆயிரத்தில் இருந்து ரெண்டாயிரம் பேர்த்துக்கு இரவு பகலாக அங்கே வேலை கிடைக்குது